ஹலோ இது மேகா வெஜிடேபுல் ஷாப்புங்களா நாங்கள் ஈரோட்டில் இருந்து பேசுகிறோங்க ஒரு கல்யாணத்துக்கு வெஜிடேபில் வேணும் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கோங்க இப்போ பார்த்துட்டோம் அப்பிடின்னா இப்போ நாங்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர்த்துக்கு சமைக்கின்ற மாதிரி இருக்குதுங்க ஆ இப்போ பார்த்துட்டீங்கன்னா எது வந்துட்டு சீசனில் கம்மி ரேட்டில் போயிட்டுருக்கு அப்ப டின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அது வாங்குனோம்னா எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜட்டில் முடியும் இப்போ நாங்கள் ஒரு பெரிய லெவலில் தான் எடுத்துக்கிட்டு நட் போடலான்ட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் அது நம்ம ஒரு பட்ஜட்டில் கொண்டு போகணுன்னா இப்போ எது வந்துட்டு கம்மி விலையில போயிட்டுருக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்குவோங்க ஓகேங்க இப்போ ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு சமைக்கணும் அப்புடின்னா தக்காளி ரேட் அதிகமாக இருக்கும் போது நம்ம எவ்வளோ வாங்கினா போதுமானதாக இருக்குதுங்க ஓகேங்க இப்போ ஒரு ஐநூறு கிலோ வாங்கிறோம் அப்புடின்னா கம்மி பண்ணி தர முடியுங்களா இப்போ அதிக விலையிங்கும்போது நீங்கள் ஐநூறு கிலோ இப்போ வெச்சுருக்கீங்களா அப்படிங்களா சரி இப்போ ஏதாவது பெரியெடுத்து கல்யாணத்துக்குலா வித விதமான வேறு காய்கறிகள்லா போடுவாங்கல்ல அது மாதிரி காய்கறிகள்லாம் இருக்குதுங்களா ஓகே ஓகேங்க இப்போ சீசன் ஆஃபரு பார்த்துட்டீங்கனா தக்காளி மட்டும் ரேட் ஜாஸ்த்தியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா ஓகேங்க இதான் ஏ வாட்ஸ்அப் நம்பரு இதுக்கு வந்துட்டு நீங்கள் கிலோவுக்கு காய் எவ்வளோ அப்படிங்கிறத அனுச்சிட்டீங்கனா நாங்கள் ஈவினிங்க்குள்ளே பட்ஜட் போட்டு அனுச்சிருவோங்க ஓகேங்க எங்களுக்கு அப்போ தான் பட்ஜட் கரெக்டாக போட்டு சரி எங்கள் பட்ஜட்க்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்க்க முடியும் அதுக்காக தாங்க ஓகேங்க கல்யாண்த்துக்கு நாங்கள் ஒரு ரெண்டு லட்சம் ஒதுக்கி வெச்சுருக்கிறோம் இருந்தாலும் காய்கறிக்கு நம்ம நிறைய செலவு பண்ண முடியாதுல ஓகேங்க டெலிவெரி அப்படிங்கிறது எப்படி கிடைக்குங்க அப்படிங்களா சரிங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக தான் இருக்குதுமா ஓகேங்க தேங்க் யூ மற்ற டீட்டெய்ல்ஸெலாம் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஈவ்னிங் போல் ஆட்ரு பண்ணிடுவோம் ஓகேங்க தேங்க் யூ